எங்கள் வீட்டில் வந்து கழிப்பறை இருக்குது கழிப்பறை வந்து நான் என்ன எனக்கு என்ன நன்மைன்னா ஃபஸ்ட்டு வந்து எனக்கு வெளியே போக அவசியம் இல்லை அதுக்கு வெளியே போனால் எனக்கு அன்கம்ஃபர்ட்டபுலாக இருக்கும் மற்றவங்க வந்துடுவாங்களோன்னு ஒரு பயம் இருக்கும் இப்போ என் வீட்லேயே இருக்கிறனால நான் சேஃப்டியாக ஃபீல் பண்ணிணேன் நைட்டு டைமில் கூட நான் வெளியே காட்டுக்குள்ளே போகிறதுக்கு பதிலாக பயமாக இருக்குது இருட்டில் என்ன வந்து ஏதாச்சுன்னோன என் பாத்ரூம் இருக்குது ரொம்ப சேஃப்டியாக ஃபீல் பண்ணுறேன் நெக்ஸ்ட் வந்து என்னெனா சின்ன வயசுலேருந்து எங்கள் வீட்டில் பாத்ரூம் இல்லை இப்போ கட்டி நான் சிக்ஸ்த் படிக்கும் போது தான் கட்டினாங்க அதுக்கு முன்னாடி பயமாக இருக்கும் இருட்டில் ஓடுவேன் வருவேன் ரொம்ப கஷ்டப்பட்டேன் அதை நினச்சாலும் என்னடா அப்படின்னு இருக்கும் ஆனால் இப்போ வந்து எங்கள் வீட்டில் கட்டிட்டனால ரொம்ப எல்லா வீட்லேயும் பாத்ரூம் கட்டணும் அதுக்குன்னு நோய்கள் வந் என் பாத்ரூமை ஃபஸ்ட்டு நான் நீட்டாக வச்சுப்பேன்